முன்னைய விட இப்போ இருக்கிற கல்வியோட அமைப்பு நல்லாவே இருக்குது இதில் முக்கியமான ஒன்று பெண்களும் கல்வி கற்கணும்னு தான் அதுமட்டும் இல்லாமல் கிராமப்புற கல்வித்திட்டங்கள் சிறப்பாக இருக்குது ரொம்ப முக்கியமான ஒன்று இலவசம் மற்றும் கட்டாய கல்வி முறை கொண்டுவந்தது தான் ஐஐடி அண்ணா யுனிவர்சிட்டிலாம் எப்போவும் எப்போவும் பிரசித்திப் பெற்றது கல்வியில் ஐஐடியில் இருக்கிற ஆராய்ச்சி முறை அதுமட்டும் இல்லாம படிச்சவுடனே உலகம் முழுவதும் முன்னணி நிறுத்த நிறுவனத்தில் வேலைக் கிடைக்கிறது தான்